ஹலோ சார் ஒய்ஃபை பாக்ஸ் கம்பெனி ஒய்ஃபை பாக்ஸ் கம்பெனி இதுங்க ஆஃபீஸுங்களா சார் அந்த ஒய்ஃபை பாக்ஸ் வாங்கினேன் சார் அது வந்து நெட்ஒர்க் அந்த இது கிடைக்க மாட்டேங்குது சார் ரொம்ப இதாக இருக்குதுங்க சார் அது அது இப்போ தான் சார் ஒரு பதினஞ்சு நாள் ஓ ஒரு முப்பது நாளாச்சும் உள்ளார போ இருபதுக்கு மேல் ஏதோ முப்ப முப்பது நாள் இருக்குது சார் அதுதான் சார் அது கம்ப்ளைண்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது சார் என்ன சார் பண்ணலாங்க சார் அந்த இதே அந்த அந்த இதே அந்த இது நெட்ஒர்க் அந்த இதே கிடைக்க மாட்டேங்கிது அந்த பாக்ஸே வேலை செய்ய மாட்டேங்கிதுங்க வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வேலை செய்ய மா பாக்ஸே வேலை செய்ய மாட்டேங்கிதுங்க ஆமாம் சார் சார் பிரச்சனை இல்லை சார் ஒய்ஃபைலே ம ம மற்ற மற்ற மற்றபடி வேறு கம்பெனி இருக்குது அது நல்லாருக்குங்க இந்த இந்த இந்த இது தான் சார் கொஞ்சம் இதாக இருக்குதுங்க சார் இப்போ வாங்கிட்டு வந்து இருபது இருபத்தஞ்சி நாள் தாங்க இருக்கும் ப்ராப்ளம் வருதுங்க சார் ஆமாங்க சார் அது ஓ அது இருக்குதுங்க சார் என்னான்னு இப்போ பாருங்கள் சார் பார்த்தா சார் வார்டு வாரண்ட்டி இருக்கா என்னான்னு தெரிலைங்க பார்க்கறேன் சார் வாரண்ட்டி இருக்குதான்னு பார்க்கறேன் பார்க்கறேன் சார் ஆமாங்க அது வர மாட்டேங்கிது பாக்ஸே ஒர்க் ஆக மாட்டேங்கிதுங்க சரிங்க சார் என்னங்க சார் பண்ணலாம் அதுக்கு ஆஃபீஸ் கொண்டு வரலாங்களா பாக்ஸு கழட்டி எடுத்துடலாமா நீங்கள் கஸ்டமரை விட்டு இங்கே இப்போ பார்க்க சொல்லுங்கள் சார் சரிங்க சார் பாக்ஸை எடுத்துகிட்டு வரேங்க சார் எத்தனை மணிக்கு சார் நாளைக்கு உண்டுங்களா நாளைக்கு வியாழக்கெலமை சரிங்க சார் ஒரு பத்து மணிக்கு மேல் வரேங்க சார் எ இடோம் இடோம் வந்து இந்த இதில் தான் சார் இருக்குது சார் லோக்கலில் தாங்க இருக்கோம்

சரிங்க ஒரு பதினோரு மணிக்கு வரேங்க

சரிங்க சார் தேங்க்யூ சார் ஆ ஆ ஆ சரிங்க சார் ம் சரி